இந்தியாவில் பொழுதுபோக்கு அப்படின்னு பாத்திங்கன்னா அதிகமான பொழுதுபோக்கு கலைகள் வந்து உருவான இடம் தமிழ்நாடு தான் ஏன்னா முதலில் வந்து கூத்து தெருக்கூத்துன்ற பேரில் வந்து இங்கே ஆதிகாலத்தில் முதல் முதலாக தோன்றின பொழுதுபோக்கு கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெருக்கூத்து தான் தெருக்கூத்துக்கு அப்புறமா வந்தது என்ன அப்படின்னாக்கா பொம்மலாட்டம் பொம்மலாட்டத்துக்கு அப்புறமா வந்தது பொம்மலாட்டத்துக்கு அப்புறமா வந்தது திரைப்படம் தான் திரைப்படம் வந்து ப்ளாக் அன் ஒயிட்டில் வந்தது அதுக்கு அப்புறம் ஈஸ்ட்மென் கலர் அப்படின்னு ஒரு இது கலர் வந்து உபயோகப்படுத்தினாங்க அதுக்கு அப்புறம் வந்துவிட்டு நிறைய ஸ்டூடியோஸு நிறைய டெக்னாலஜி டெவெலப்மென்ட்டு ஸோ இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொழுதுபோக்கு துறையில் இருக்கிற எல்லா கலைகளையும் அழிச்சிட்டுன்னு சொல்ல முடியாது அமிக்கிட்டு மேலே வந்தது திரைப்பட துறை தான் ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த பரதநாட்டியம் நிறைய கலைகள் நிறைய பொழுதுபோக்கு கலைகள் இருந்துச்சு இன்றைக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தை விட முக்கியத்துவம் வந்து திரைப்படத்துக்கு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா திரைப்பட துறையில் நிறைய வருமானம் அதாவது வந்துவிட்டு நடிக்கிறவங்களாக இருக்கட்டும் அதில் பார்ட்டிசிபேட் பண்றவங்களா இருக்கட்டும் சைடு ஆக்டராக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து நிறைய சலுகைகள் மற்றும் அதிகமான பணம் பணம் சம்பாதிக்கிற ஒரு வழிமுறைகள் வந்து அதில் இருக்கிறதுனால இன்றைக்கு திரைப்படம் தான் பெரும்பாலும் எல்லா பொழுதுபோக்கை விட அதிகமான ஆட்சி பண்ணிட்டு இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய நிறைய நிறைய புதுமுகங்கள் டைரெக்டர்ஸ் ஸோ இவங்க எல்லோருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை எந்த மாதிரியானா வழிமுறைகளில் வந்து அவங்கள அந்த தியேட்டருக்கு வர வைக்க முடியும்ன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருட்டு சிடி இதுமாதிரியானா விஷயங்கள் எல்லாம் வந்து திரைப்பட துறையையே வந்து கீழே எடுத்துட்டு போகிற அளவுக்கு திரைப்பட துறையை அழிக்கிற அளவுக்கு இது எல்லாமே வந்து பெருசாக வளர்ந்து வந்த நேரத்தில் அந்த டெக்னாலஜியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான சில பொழுதுபோக்கு பொழுதுபோக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா திரைத்துறை அதுக்கு அப்புறம் பாட்டு பாடுவது ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டான்சிங் ஸோ இந்தமாதிரி ஓவ்வொரு ஒவ்வொரு கலையும் தனி தனியாக பிரிஞ்சதுனாலேயோ என்னமோ நம்ம பொம்மலாட்டம் தெருக்கூத்து இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த திருவிழா காலங்களில் மட்டும் தெருக்கூத்து இந்த பாட்டு கச்சேரி வைக்கிறது இந்தமாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தொடரும் அப்படின்றது எனக்கு தெரியல